நிவேதாவா நீங்கள் இயற்கையாக காய்கறிலாம் வி விக்கிறீங்கனு கேள்விப்பட்டேன் உங்களுக்கு காய்கறி எங்களுக்கு காய்கறி வேணும் இல்லை கேள்வி வெளியில எல்லாம் சொல்லிக்கிட்டாங்க அதான் கேள்விப்பட்டேன் அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுணேன் எனக்கு வெறும் காய்கறி மட்டும் வேணுங்க உங்களுக்கு உங்ககிட்ட என்ன மாதிரிலாம் இருக்குதுங்க ஆமாம் எங்களுக்கு காய்கறி மட்டும் தான் வேணும் அதான் முருங்கக்காய் கத்திரிக்காய் மாங்காய் இதே மாதிரி நான் கடை வச்சுருக்கேன் மொத்தமாக உங்ககிட்ட இயற்கையாக வாங்கறதுனாலே கேட்குறேன்

இல்லைங்க வெளியலலாம் வாங்குனேன்னா நல்லாயிருக்காதுனு சொல்லிட்டு தான் நீங்கள் இயற்கையாக பண்ணுறீங்கனு கேள்விப்பட்டதுனாலே உங்ககிட்ட கேட்டேன் நான் பத்து ருபா கூட கொடுத்தாலும் பரவாயில்ல எனக்கு அந்த காய்கறி மட்டும் தாங்க ஆமாங்க இல்லைங்க பத்து ருபா கூட கொடுக்குறேங்க அதான் கொடுக்குறேனு சொல்கிறேன சரிங்க அவங்களுக்கு கொடுத்துட்டு எனக்கு பாதி கொடுங்க எப்போங்க வந்து வாங்கிக்கணும் எப்போ நான் வந்து உங்ககிட்ட வாங்கிக்கணும் காய்கறிலாம் சரி உங்களுக்கு காசு நீங்களே வந்து வாங்கிக்கிறீங்களா இல்லை வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறீங்களா நான் கொடுக்கறதுக்கு ஆ சரிங்க சரி நான் அப்போ நாளைக்கு வரேங்க சரி